இப்போ வந்து பேங்க் சைட்டெலாம் வந்து லோன் வாங்க நிறைய ப்ரொசீஜரெலாம் இருக்கிறங்காட்டி நிறைய பேர் வந்து அங்கே வாங்கிறதில்ல அதுவும் இல்லாமல் லோன் வாங்கினாலும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கட்ட முடியாதங்காட்டி வெளியேதான் வாங்கிகறாங்க வெளியே பார்த்தீங்கன்னா வந்து அதை எந்த மாதிரின்னா ஃபைனான்ஸு அப்புறம் கந்துவட்டி அதுக்கப்புறமா நகையை வெச்சு வாங்கிறது அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸெலாம் வெச்சு இந்த மாதிரி பணம் வாங்கிறதுக்கு அந்த மாதிரி சைடில் போயிடுறாங்க